நான் எப்போது மன அமைதியாக இருக்கணுன்னால் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்து மன அமைதிப்படுத்திப்பேன் பசங்கள் கிசங்கள் கொழந்தைகள்லாம் சாப்பிடுறக்கு அடம்பிடிச்சி அழுதுட்டு இருந்துதுன்னால் அந்த கொழந்தைகளுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த நிலாவ காட்டிகிட்டு நட்சத்திரத்தை காட்டிகிட்டு அந்த கொழந்தைகளுக்கு உணவு ஊட்டும்போது அந்த கொழந்தைக வந்து அந்த அழுகைய நிறுத்திவிட்டு உணவை அருந்தி சமாதானம் அடைஞ்சிக்கும்